எனக்கு வந்துட்டு நட்சத்திரங்கள்னாலே சின்ன வயசிலருந்தே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் வந்துட்டு பாட்டி ஊருக்கு போகும் போதுலாம் அவங்க வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்கள் நிலாவில் வந்துட்டு வடை சுட்டாங்கள் அப்படிலாம் கதை சொல்லுவாங்கள் அதில் வந்துட்டு நாலு நட்சத்திரம் வந்துட்டு ஒன்றா இருந்தால் அதை வந்து கட்டில் நட்சத்திரம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கள் மூணு க மூணு நட்சத்திரம் ஒன்றா இருந்தால் அது வந்து உலக்க நட்சத்திரம் அப்படிம்பாங்க அந்த அனுபவங்கள் வந்துட்டு எனக்கு சின்ன வயசில் இருக்கும் போது புரியல இப்போ தான் புரியுது நிறைய வந்துட்டு நட்சத்திரன்னாலே நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அதை வந்து பாக்கணும் அதை தொடணும் சின்ன வயசிலலாம் அது பக்கத்தில் போகணுன்னு ஆசையாக இருக்கும் அது அது கையில் பிடிக்கணுன்னு ஆசையாக இருக்கும் அது ஏன் அப்படி இருக்குதுன்னு நம்ப யோசிப்போம் அது ஏன் மேலேயே இருக்குது கீழே வரமாட்டங்கிதுலாம் நிறைய யோசிச்சிருக்கோம் நட்சத்திரங்களை வந்து சின்ன வயசில் தான் ரொம்ப ரசிச்சிருக்கோம் ஏன்னா வளர வளர வந்துட்டு அது எப்படி இருக்கும் அதை தொட முடியாதுங்குன்னு தெரியும் சின்ன வயசுலலாம் ஏன் கீ கீழேயே வரமாட்டங்கிது நம்ம போ எதாவது பார்க்கணும் அதை கையில் தொடணுங்கிற ஒரு ஆசைலாம் வரும் அந்த மாதிரில்லாம் நிறைய இருக்குது நிறைய சின்ன வயசில் பாட்டி சொன்னக் கதைங்கள் தான் எனக்கு வந்துட்டு நியாபகம் வருது அவங்க இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து விடியகாலை நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா ஒரு வெள்ளி நட்சத்திரம் தெரியும் அப்படிலாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்கள் சின்னப் பிள்ளையா இருக்கும் போது தான் எங்கள் பாட்டிகிட்ட காமிச்சேன் நான் அதில் வெள்ளை வெள்ளிக் கலர்ல ஒரு நட்சத்திரம் இருக்குது பாட்டி அப்படின்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்கள் அது வெள்ளி நட்சத்திரம் அப்படினு சொன்னாங்கள் அந்த மாதிரில்லாம் நிறையா அனுபவங்கள் வந்துட்டு நட்சத்திரத்துல எனக்கு அனுபவம்னா சின்ன வயசில் நிறைய அனுபவங்கள் இருக்குது அதை மொட்டை மாடியில உட்காந்துட்டு அது எப்போது வரும்னு பார்க்கறது சாய்ந்தரம் ஆனால் எப்போது ஆகும் நைட்டு ஆகும் அப்படினு பார்த்துட்டு அது எப்போ வரும்ட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிட்டு தாத்தா பாட்டி இவங்ககூடலாம் பேசிட்டு அது அந்த அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நட்சத்திரன்னாலே பொதுவாகவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நட்சத்திரம் இதுதான் என்னுடைய அனுபவத்தில் ஒன்று